இப்போ இருக்க கிராமத்தில் வந்து குடும்பங்களுக்கு நடக்ககூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா குடிப் பிரச்சனை கணவன் என்ன பண்ணுவார் வேலைக்கு போவார் மனைவி என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருப்பாங்க கணவன் வந்து வேலைக்கு போனாலுமே வந்து கிடைக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுவாலருந்து எழுநூறுவா சம்பாரிப்பாங்க அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால வந்து அவங்க என்னா பண்ணுவாங்க அதிகமாக வேலை செஞ்ச நேரத்தை விட அவங்க வந்து வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து குடிக்கிறதில் வந்து அதிகமாக வந்து இன்வால் ஆரமிச்சிருவாங்க ஸோ இன்வால் ஆரமிக்கிறதில் வந்து குடிப் பிரச்சனை வந்து குடிகள் மட்டும் கிடையாது குடும்பத்தில் வந்து சில வேண்டா பிரச்சனைகளும் உருவாகும் மனைவி சந்தேகம் அது மட்டும் இல்லாம வந்து இவரு குடிச்சு குடிச்சிட்டு வரதால் வந்து இவருக்கும் உடல் செய்தியாக சில பிரச்சனைகள் நடக்கும் இந்த குடிப் பிரச்சனையே வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா வந்து குடும்பம் சிதைப்பதற்கான மிகப்பெரிய சமூக சமூதாயத் தீங்கு அதுக்கு நம்ம என்னா பண்ணனுன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்தமாரி குடிய வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணனும் என்ன கேட்டா கவுர்மெண்ட்டு தான் வந்து இவ்ளோ வந்து ஆல்கஹால்லாக சேல் பண்ணுறது அந்த சேல் பண்றதால தான் கவுர்மெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக இன்கம் கிடைக்கிது ஸோ இப்படி சேல் பண்ணாலும் வந்து தனி மனிதனான நம்ம வந்து ஒழுக்கமாக இருந்து அந்த குடியை வாங்காம நம்பள நாம்பளே வந்து பார்த்துக்கிட்டு நம்ப சம்பாரிக்கிற பணத்தில் வந்து வேறு எங்கேயாவுது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்பளே ஃபேம்லியை பார்த்துக்குலாம் இது தான் வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைலிருந்து பர்டிகுலராக வந்து குடிப் பிரச்சனையிலந்து வெளியே வருவதற்கான இந்து இந்த நிரந்தரமான தீர்வு